புதிய தொழில் தொடங்க நினைக்கிறோம் நாங்கள் பஸ்ட்டு ரெண்டு மாடு வெச்சுருந்தோம் ஒரு மாடு பஸ்ட்டு வெச்சிருந்தோம் அது அது ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு பெ கன்று போட்டு அது ஒரு கன்றாகி அது ரெண்டு மாடு ஆச்சு அதுக்குப் பின்னாடி இன்னொரு கூட இன்னும் ரெண்டு மாடு வாங்கணும்ன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இடம் இல்லை அதுக்குக் கொட்டாய் செட்டு அடிக்கிறதுக்கு அதுக்கு அதிகமாக தேவைப்படுது பணம் இ இருந்தாலும் இதில் வர்ற வருமானத்தை வெச்சு மேலும் மேலும் ரெண்டு மாடும் நாலு மாடு ஆச்சு நாலு மாடு அஞ்சு மாடு ஆச்சு இப்போது ஆறு மாடு வரைக்கும் வெச்சுருக்கிறோம் தீவனம் சரியாக பத்தறதில்ல அது பக்கத்தில் போய்ட்டு வாங்குகிறோம் சரக்கு இவ்வளோ எரநூறுபா முந்நூறுபா ரெண்டாயிரருபா வரைக்கும் கூட வாங்குகிறோம் வாங்கி எடுத்துட்டு வந்து போடுறோம் புல்லு கட்டு அதே மாதிரி எரநூறுபாயிலேருந்து எரநூற்றைம்பதுருபா வரையும் இருக்குது வைக்கோல் புல்லுக் கட்டு வருது அதுவும் வாங்கிப் போடுறோம் போட்டு பால் கறந்து எடுத்துன்னு போய் ஊத்துகிறோம் வெளியில் அதே போதுமான வருமானம் வருது இருந்தாலும் விரிவாக்கணும்ன்னா நமக்கு இன்னும் பணம் அதிகமாக தேவப்படுது இடம் தேவைப்படுது அதுங்க ஆளுகளும் தேவைப்பட்றாங்க அதுக்குத் தேவையான பொருளுகளும் நம்மளுக்கு வேணும் இருக்கிறத வெச்சு நான் அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் பண்ணை வைக்கணும்ன்னு நெனைக்கிறோம் அதுக்கான முதலீடு தேவைப்படுது அதுக்கு கவர்மெண்ட்டை அணுகலாம்ன்னு இருக்கிறோம் இது கவர்மெண்ட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுமான்னு தெரியலை அது தேவைப்பட்டவங்கள விசாரித்து அதுக்கு செய்யலாம்ன்னு இருக்கிறோம்